எனக்கு பேர்ட் வாட்சிங் ஹீரோ அந்தமாதிரி ரோல் மாடல்லாம் இல்லை ஆனால் எனக்கு வந்து இந்த பறவைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பறவைகள் விலங்குகள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த பறவைகளோட சின்ன சின்ன செயல்கள் அதுங்க கூடு கட்டுறதோ அதுங்கள் வந்துட்டு சின்னதாக அந்த இறெக்கைய அசைக்கிறதோ சின்ன சின்ன விஷயங்கள் அந்த குலந்தைக்கி வந்துட்டு அதோட ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணுறதோ எல்லா இதையும் பார்க்கம்போது என்ன அதை வந்து அப்படே கேமராவில பண்ணி போடுவாங்கள்ல அதெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கேமராவில கேட்ச் பண்ணுறது எனக்கு ஆனால் அந்தமாதிரி எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது நம்மளும் வந்துட்டு ஒரு பறவையோட சின்ன சின்ன பறவைகளோட கூட அதுங்கள் மூவ்மெண்ட்டை வந்து நம்ம கேமராவில கேட்ச் பண்ணும் அதை பார்க்கணும் அப்படியா அது நம்ம மட்டும் பார்க்கல்லாம இனிமேல் வர சந்ததிங்களுக்கும் சரி இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பறவைகளும் வந்துட்டு அதுவும் ஒரு உயிரினம் அதுங்களோட சின்ன சின்ன அசைவுகளும் கூட ஒரு அழகா இருக்கும் அப்படிங்கிறத என்னைக்காவது காட்டணும் அந்தமாதிரி பண்ணுறதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நிறைய பேர் வந்துட்டு அந்தமாதிரி பண்ணுறாங்க அது வந்து பார்க்கம்போதே ரொம்ப வியப்பாக இருக்குது அந்த பார்க்கம்போதே ஏன்னா அதுங்களும் ஒரு உயிரினம் சின்ன சின்ன ஒரு பூச்சினால் கூட வந்துட்டு அத கேப்ச்சர் பண்ணி இதுங்க கிட்டவே இவ்வளோ அழகான குறும்புத்தனங்கள் அழகான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத காட்டுவாங்கள் எனக்கு அந்தமாதிரி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் இப்போ தூக்கணாங்குருவி அந்த இதெலாம் வந்துட்டு அழகா வீடு கட்டும் அதெலாம் வந்துட்டு பேர்ட்ஸோட இன்ஜிரியருன்னு சொல்லுவாங்கள் அந்த இதெல்லாம் அந்த பேர்ட ஏன்னா ஒரு இன்ஜினியர் அந்தளவுக்கூட யோசிக்க மாட்டான் ஆனால் அது அழகா வடிவமைத்து அதை அதை பார்க்கும்போதே எப்படிப்பா இதெலாம் இப்படி கெட்டுது அப்படின்றமாரி இருக்கும் அப்புறம் இந்த காக்கா அந்த பறவை ஒவ்வொரு இது கூடு கட்டும்போது அதை அது எழுக்கும் பாருங்கள் சேகரிக்கும் பாருங்கள் அந்த குச்சி அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கிடந்தாலும் தூக்கி கொண்டி போய் வச்சிக்கும் என்ன எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கும் அந்த மரத்தில் வந்துட்டு இப்படிதான் நிறைய க நிறைய பறவை இருக்கும் அதெலாம் பார்க்குமோ அதுங்களோட சத்தம் கீச் கீச் கீச் கீச்சின்னு சத்தம் கேட்கும் அதுங்களோட ஒவ்வொரு செயல்களும் அசைவுகளும் அதுங்கள் வந்து தண்ணி குடிக்கிறது இந்தமாதிரி அது குளிக்கிற விஷயம் கூட சூப்பராக இருக்கும் தண்ணி எங்கே கொட்டி கிடக்குதா போய் ஒரு நல்ல ஒரு குளியல் போடும் அந்தமாதிரி பார்க்கம்போது ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு அந்த டைம் பார்க்கம்போது ஒரு விஷயம் அழகா இருக்கும் ஆனால் அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு மைண்ட் இருக்கும் ஆனால் வந்து அந்த செயலை நம்ம வந்து ஒரு கேமராவோ இப்போ கேமரா இருக்குது அதை கேப்ச் பண்ணி நம்மளுக்கு காட்டுறாங்க பாருங்கள் அது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு அது அது ஒவ்வொருத்தவங்கள் நிறைய பேர் இப்போ அந்தமாதிரி எடுத்து பண்ணுறது நான் ரொம்ப அவங்களலாம் அப்ரிஷியேட் பண்ணுறேன் நான் உண்மையாலுமே ஏன்னா அதெல்லாம் என்றைக்குமே அழியாது ஒரு கேமராவில கேட்ச் பண்ணி நம்ம வைக்கிறது நம்ம மனசில் இருக்கிறது கூட வந்துட்டு நம்ம நாளைக்கு இல்லைன்னா நம்ம அது அழிஞ்சி போயிடும் அவ்வளோதான் ஆனால் வந்து அந்த கேமராவில உள்ளது என்றைக்கும் அழியாது நம்மளோடய சந்ததிகள் வரைக்கும் எத்தனை பேர் வேணாலும் அதை வந்து அந்த அழக ரசிக்கலாம் அதனால அந்தமாதிரி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது அது வந்து நான் எல்லாருக்கும் வந்து அது நான் எனக்கு ஒரு ரோல் மாடலாக வச்சிருக்கேன் நம்மளும் வந்து இந்தமாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரோல் மாடல் நான் வச்சிருக்கேன்